எங்கள் ஊரில் ஃபேமஸான சுற்றுலா பிளேஸ் எதுனால் கொல்லிமலை தான் கொல்லிமலை ஏன் ஃபேமஸ்னால் அது வந்து ஒரு அந்த மலைய சுற்றி வந்து மூலிகை பொருட்கள் வந்து அதிகமாகவே இருக்கும் வந்து மனிதர்கள் வந்து அதிகமாகவே அந்த பிளேஸை வந்து விரும்புவாங்க இப்போ வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் அதிகமாக இப்போ போய் போகலாம் அங்கே இந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்கும் இந்த இடத்துக்கு போனால் ஒரு மனநிம்மதி கிடைக்கும் அப்படின்னு விரும்புகிற ஒரே ஒரு பிளேஸ் எதுன்னு கேட்டேன்னால் அந்த கோ எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கொல்லிமலை தான் ஏன் கொல்லிமலைனா அந்த கொல்லிமலைய சுற்றி மூலிகை பொருட்களால் நிறஞ்சி இருந்தாலும் அதை சுற்றி கோவில்களும் இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் சர்ச் போகிறோம் இல்லை வந்து எதோ ஒரு தர்காவுக்கு போகிறோன்னா நமக்குன்னு ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வைக்கும்போது நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த சர்ச்சுக்கு போகிறதா இருந்தாலும் போகிறோம் கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் போவோம் தர்காவுக்கு போகிறதா இருந்தாலும் போவோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி தான் அந்த மலையை சுற்றி கோவில்களும் இருக்கறனால இந்த கோவிலுக்கு போனால் இந்த வேண்டுதல் நிறைவேறும் இங்கே போனால் தான் நமக்கு எல்லாமே ந நடக்கும் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கையோட போகிற ஒரே இடம் எதுன்னு கேட்டிங்கன்னால் இந்த கொல்லிமலை தான் எல்லோருக்குமே வந்து இப்போவந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு மூட நம்பிக்கை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அந்த கொல்லிமலைய சுற்றி கோவில்கள் இருந்தாலும் இந்த கோவிலில் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் நடக்கணும்னால் நம்ம நினச்சோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பிளேஸ் தான் அந்த கொல்லிமலைங்கிறது இப்போ கொல்லிமலைனா இப்போ வந்து ஒரு சில பிளேஸில் வந்து அவ்வளோவா யாருமே வர மாட்டாங்க போக மாட்டாங்க அது வந்து ரொம்ப ரீச் ஆகிருக்காது இல்லையா ஆனால் கொல்லிமலைய பொறுத்தவரைக்கும் அது மூலிகையாலேயும் ந அந்த மலை நிறஞ்சி இருக்கறனால் அதிகமாகவே எல்லோரும் வருவாங்க இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் பிளேஸுக்குனால் எவ்வளோ மக்கள் வர வருவாங்களோ அந்த மாதிரி வீக்எண்டில் சாட்டர்டே சண்டேயில் அதிகமாக வந்து ஜெ ஜென்ஸ்லாம் வந்து அதிகமாகவே அந்த மலைக்கு வருவாங்க அதிகமாகவே சுற்றி பார்ப்பாங்க எந்த இது வந்து நான் இந்த கொல்லிமலைய சுற்றி உள்ள கிராமங்களையும் தவிர்த்து வெளியூரில் இருந்து அதிகமாக வந்து விரும்பி பார்க்கற ஒரே பிளேஸ் எதுன்னு கேட்டால் அந்த கொல்லிமலை தான் நானும் அதிகமாகவே அந்த பிளேஸுக்கு போயிருக்கேன் எனக்கு பிடிச்சது வந்து அந்த மலை வந்து ரொம்பவே பிடிக்கும் அங்கே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன் எனக்கு இந்த விஷயம் நடக்கணுன்ட்டு நான் அங்கே வேண்டியிருக்கேன் அது எனக்கு நடந்தும் இருக்குது அதனால எனக்கு அந்த பிளேஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் என்னை கேட்டாலும் எனக்கு பிடிக்கும் அங்கே சுற்றியுள்ள மக்களை கேட்டாலும் அங்கே வர சுற்றுலா பயணிகளை கேட்டாலும் நமக்கு அந்த கொல்லிமலைய பற்றி விவரமாக ஃபேமஸாக தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த மலை வந்து அந்த ஊரிலேயே ஃபேமஸான கோ ஃபேமஸான மலை தான் அந்த கொல்லிமலை அதனாலையே அந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது ஏன்னு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா அது வந்து முழுக்க முழுக்க மூலிகையாலேயே நிறஞ்ச ஒரு மலை மலை தான் அந்த கொல்லிமலை அதனாலையே அதை வந்து பார்க்கறதுக்கு ஏராளமான மக்களும் வருவாங்க இதை தவிர்த்து பல பல டிஸ்ட்ரிக்கில் இருந்தும் அந்த பிளேஸுக்கு வராங்க அதனாலையே அது ரொம்ப ஃபேமஸான மலைங்கிறனால அதை வந்து அந்த மலைய பற்றி நம்ம ஒரு அதிகமாகவே பார்த்துருக்கலாம் நியூஸில் பார்த்துருக்கலாம் நிறையா இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பிளேஸ் தான் இந்த கொல்லிமலை